நான் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி மைசூருக்கு சுற்றி பார்க்கறதுக்காக நான் மைசூர் போயிருந்தேன் அப்போ வந்து மைசூரில் மஹாராஜா அரண்மனை சாமுண்டீஸ்வரி கோயில் இங்கல்லாம் போகணுன்னு சொல்லி நான் அங்கே இருக்கவங்ககிட்ட எனக்கு வழி தெரியல அப்போ வந்து இந்த ஃபோன் வசதி எல்லா எதுவும் இல்லாதனால நான் அங்கே இருக்கிறவங்ககிட்ட வந்து வழி கேட்டேன் அவங்களுக்கு வந்து நான் சொல்லுறது வந்து தமிழ்மொழி அவங்களுக்குப் புரியல அவங்க வந்து கர்நா கர் கர்நாடகமா தான் பேசுறாங்க கன்னட மொழி அதனால் எப்படியாவது சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க புரிஞ்சிட்டு அவங்க வழி சொன்னாங்க மைசூர் மைசூர் மஹாராஜா அரண்மனையும் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகறதுக்கும் வழி சொன்னாங்க அதை வச்சு நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம்